நான் வந்து அதிகமாக வந்து டூ வீலர் தான் பைக் தான் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவோம் ரொம்ப லாங் போகணுன்னா மட்டும் பஸ் அப்படி இல்லைனா ட்ரெயின் யூஸ் ட்ரெயினில் போவோம் ட்ரெயினில் வந்து ட்ரெயினுனா வந்து எனக்கு ஒரு சேஃப்ட்டி அதிகமாக இருக்கும் பஸ்ஸை விட வந்து ட்ரெயின் அதிக சேஃப்ட்டி அதனால் ட்ரெயின் தான் அதிகமாக யூஸ் பண்ணுறோம் எங்கள் வீடு வந்து ரயில்வே ஸ்டேஷன் நியர்ஸ் தான் அதனால் அதே வந்து ஒரு எப்படி சொல்கிறதுன்னா வந்து நான் மாசத்தில் ரெண்டு தடவை அதே மாசத்தில் ஒரு பத்து தடவை வெளியூர் போகிறேன்னா அதில் எட்டு தடவை ட்ரெயினில் தான் போவோம் பஸ்ஸு அதிகமாக யூஸ் பண்ணுறது கிடையாது நான் டூ வீலர் தான் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவேன் வெளியூர் போகணுன்னா மட்டும் ட்ரெயினு அது வந்து ட்ரெயின் டிராக்கில் வந்து நிறையா ஆடு மாடுலாம் வந்து தெரியும் அது வந்து ட்ரெயினை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அந்த மாடு மேலே போய்ட்டு முட்டி ஆக்சிடன்ட் ஆகும் அதனால் வந்து அதெல்லாம் வந்து அது நம் அனிமல்ஸ்க்கெல்லாம் வந்து பாவம் அது வந்து கொஞ்சம் சங்கடமா இருக்கும் ஒருமாதிரி இருக்கும் அது வந்து சும்மா வந்து அது டிராக்கில் வந்து அலைய வந்து அது வந்து மோதிடுச்சுனா அதேமாதிரி நான் பைக்கில் ஒரு தடவை போகும்போது அதேமாதிரி தான் வந்து ஆட்டோ வந்து ஆப்போசிட்டில் வந்துகிட்ருந்த ஆட்டோ மேலே ஒரு டூ வீலர் போய் மோதி அவங்கள் வந்து அந்த டூ வீலர் போனவங்களுக்கு வந்து ரொம்ப காயம் பட்டு தலையிலேருந்து ரத்தம் வந்து தலை ஒடைஞ்சிச்சி அதனால் அதலாம் கொஞ்சம் சங்கடமா இருக்கும் அதலாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஓட்டினா வந்து அது கொஞ்சம் பெட்டராக இருக்கும்